எங்கள் பகுதியில் வந்து தொடங்கின தொழில்னா வந்து இந்த நேரடி வியாபாரம் வியாபாரிகள் மூலிமா போகாமல் விவசாயம் பண்ணுற பொருளை வந்து டேரெக்ட்டாக வந்து டேரெக்ட் தேவைபடுறவங்க வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி வந்தது ஒரு முறையாக கொண்டு வந்து வியாபாரம் பண்ணதுனால் அந்த தொழில் வந்து ரொம்ப டெவலப்பு ஆயிடுச்சு எனக்கு வந்து நான் என்னால் பண்ணணு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி வைக்கணும் ஏன்னால் படித்த பசங்க வந்து எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறாங்க எல்லோரும் வந்து ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு விவசாயம் பார்க்கறாங்க இப்போ எல்லோருமே விவசாயமே பார்க்கறதுனால என்னால் ஆகுதுன்னா அதுவும் ஒரு நல்லது தான் இருந்தாலும் இப்போ நம்ம மூணு பேர் செய்கிற வேலையை அங்கே வந்து ஆறு பேர் செய்கிறாங்க மேன் பவர் வந்து வேஸ்ட்டு ஆகுது அதனால் என்னால் பண்ணனும் ஒரு ஐடி கம்பெனி வச்சோம்னா இங்கே மூணு பேர் வேலை செய்ய வேணாம் விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம் அது ஒரு தனி வருமானம் வரும் அதனால் வந்து ஒரு ஐடி கம்பெனி இங்கே வச்சு அவங்களாம் வந்து டெக்னிக்கலா வந்து ஒர்க் பண்ணுவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணி அவங்களை தனியாக சம்பாரிக்க வச்சு அதில் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தனும்ன்ற ஒரு விருப்பம் இருக்குது எனக்கு